ஆமாம் இருக்கு நிறையா இப்போலாம் வந்துருச்சு டெக்னாலஜி எங்கள் மதம் வந்து ஹிந்து ஹிந்துவில என்ன இப்போ நடைமுறைகள் இருக்கிறது அப்படினா நார்மல் லைஃப் தான் பட்டு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையப்போ பாட்டு பாடுவாங்க முன்னாடி பாட்டு பாடுனாங்க இப்போலாம் டெக்னாலஜி வந்துருச்சு அது ஒரு பாட்டை போட்டா அதே பாட்டு ஓடிகிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாம ஹிந்துஸ்ல இறந்ததுக்கப்றோம் ஒன்று எரிப்பாங்க இன்னொன்று புதப்பாங்க புதைக்கிறது கூட இப்போல்லாம் புதைச்சிடுறாங்க ஆனால் எரிக்கிறதுக்கு இப்போ புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க எலக்ட்டிக் எலக்ட்ரிக் ஆன் பண்ணா எல்லாம் அவங்க பிளாஸ்ட் அவங்க எரிஞ்சு அந்த சாம்பல் மட்டியும் வராமாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கள் மதத்தில் இருக்கிற ஒரேயொரு டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்ன்னா அது அது தான் நான் சொல்லுவன் ஏன்னா நார்மலாக எரிக்கும் போது அதோட ஸ்மெல் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படி எரிச்சிகிட்டுருக்கிறது ஏரிஞ்சி வரது ஸோ அதெலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அதெலாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கரெக்டாக இருக்கும் என்னான்னா அதில் உள்ள வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டா போதும் அதை எலக்ட்ரிக் ஹை வோல்டேஜ்ஜில் வந்து ஃபுல் பாடியை சாம்பல் ஆக்கிவிட்டு போயிடும் அதுவே ஒரு சின்ன ஒரு ஏனத்துலயோ இல்லை எதுலயோ சொம்பு கொடுத்தாலோ அதுல சாம்பல ஃபில் பண்ணி கொடுத்துருது ஸோ இது ஒரு நல்ல ஒரு எஃபீஷியன்டான ஒரு வேன்னு தான் நான் சொல்லுவன் பட் கலாச்சாரத்தை மாத்துறமாரி இருந்தாலும் சில பேர் எரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க சில பேர் புதச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வேணுங்குறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஒன்றும் பெரிய தப்பான விஷயமா பார்க்கல வேறு எதாச்சும் கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படின்னா ஃபோட்டோஸில் லைட் அதெல்லாம் முன்னாடி விளக்கேத்தி வைப்பாங்க இப்போ இந்த லைட்டு போட்டாலே விளக்கு எரியிறாமாரி அப்புறோம் சுற்றி லைட்டு எல்இடி இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு இப்போ இதுபோல் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து இருக்கு கோயில் விழாவில மைக் செட் போடுறது அது ஒரு கண்டுபிடிப்பு தான் கோவில் அலங்கரிக்குறதுக்கு எல்இடி இதெல்லாம் ஒரு டெக்னாலஜிஸ் தான் இதெல்லாம் எங்களோட மதத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இருக்குது திருவிழா நடக்குற இடத்துல எல்இடி மைக் செட் இதெல்லாம் இருந்தா தான் அது திருவிழா திருவிழாமாரியே இருக்கும் ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல் திங் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் ஹிந்துஸ் ஆஃப் மை ரிலிஜியம் அவ்வளோதான்